மின்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மின்சாரம் இல்லாமல் வீட்டில் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் கரண்ட் இல்லைன்னா டிவி ஓடாது ஃபேன் ஓடாது லைட் எரியாது இப்போ கிச்சனில் எதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் மிக்ஸி அரைக்கிற மாதிரி இருந்தால் மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் எதுவுமே ஹீட்ரு கீட்ரு எதுவுமே ஒர்க் ஆகாது கரண்டு இல்லாத பட்சத்துலெலாம் இப்படி தான் சப்போஸ் இப்போ நம்ம மொபைலில் எதாவது சார்ஜ் இல்லை அவசரத்துக்கு இல்லைன்னா கூட நம்ம சார்ஜ் போடணுன்னா எதுவும் தேவை கரண்டு தேவை மின்சாரம் தேவை கண்டிப்பாக மின்சாரம் வேணும் மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணுறது இப்போ சார்ஜே இல்லை ஆத்திர அவசரத்துக்கு இப்போ ஒரு முடியாத கண்டிஷனில் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருந்ததுன்னால் இப்போ மின்சாரம் இல்லாமல் அவதிப்படணும்ல இது ஒன்று அப்புறம் மின்சாரத்தில் நம்ம எப்படி சொல்லான்னால் மின்சாரம் மட்டும் இல்லைன்னா உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் பிக்காஸ் இந்த சன் செட்டோட ஹீட்டு உள்ள வீட்டில் மேலே இறங்க இறங்க உள்ள இறங்க இறங்க ஹீட்டு செமையாகும் அதில் நம்மளால மூச்சு விட முடியாது ஃபேன் இருந்தால் கூட அந்த ஃபேனோட ஆவி அதாவது அந்த ஏர் ஏர் வந்து வெளியே வந்து அப்படியே ரிலீஸ் ஆகும்போது அந்த ஏர் அவ்வளோவுக்கு தெரிஞ்சுக்காது ஃபேனே இல்லாமல் உள்ளே உக்காந்து அந்த மூச்சு விட முடியாமல் அது ஒரு கொஞ்சம் சிரமமா போய்விடும் நமக்கு அதனால் மின்சாரம் இல்லைன்னா இந்த மாதிரி இஸ்யூ கூட நமக்கு ஆகும் ப்ரீத்திங் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாகிரும் அப்புறம் ரொம்ப சிரமப்பட்ணும் என்னடா இப்படி ஆகிருச்சு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிரமப்பட்ற மாதிரி ஆகிரும் அதனால அது ரொம்ப அது இதாக போயிடும் ஸோ அதனால் தான் என்னா பண்ணுறதுன்னா எப்படி சொல்லலாம் மின்சாரத்தில் இல்லை அதனால் எதுவுமே முடியாது அதே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறாங்க ரிச்சாக இருக்காங்க எப்படிட்னா மின்சாரம் இல்லைன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க யூபிஎஸ்னால் கரண்டே போனாலும் யூபிஎஸ் யூ பண்ணலாம் யூஸ் யூபிஎஸ்சில் கரண்ட் இருக்கும் அது யூஸ் பண்ணிணா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் ஆகும் எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் ஆனில் இருக்கும் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் யூபிஎஸ்ஸால் வந்து என்னா பெனிஃபிட்னால் கரண்டு இல்லாதப்போ நம்ம எதுக்குமே அவதிப்பட தேவையில்லை யூபிஎஸ்ஸால் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் கிரைண்டர் மிக்ஸி சார்ஜு ஃபேனு லைட்டு டிவி எல்லாமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கரண்டு மின்சாரம் இல்லாத பட்சத்தில் யூபிஎஸ் யூஸ் பண்ணலாம்

யூபிஎஸ் மோஸ்ட்லி அவ்வளோ தேவையில்ல ஆனால் கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை